நான் வானொலி வந்து கேட்டிருக்கேன் எஃப்எம்ன்றது கோடை எஃப்எம் நான் கேட்டிருக்கேன் அதில் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து குண்டக்க மண்டக்க அப்படினு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க அது என்னால் இன்னும் வரை மறக்க முடியாது அவங்க ஒரு கேள்வி நம்மள்கிட்ட கேட்க அதுக்கான சரியான பதில் நம்ம சொல்லக்கூடாது அதற்கு பதிலாக வேறு ஒரு பதிலை நம்ம சொல்லணும் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இன்னும் கேட்கணும்னு நினைச்சாலும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இப்போது வந்து இருக்கற காலக்கட்டத்தில் நான் எஃப்எம்ன்றது கேட்கல இப்போ நான் தொலைக்காட்சி தான் பார்குறேன் அந்த தொலைக்காட்சிலையுமே வந்து நான் பார்க்குற தொலைக்காட்சி என்ன அப்படின்னால் விஜய் டிவி பார்ப்பேன் விஜய் டிவிலையுமே வந்து என்ன என்ன பார்ப்பேன் அப்படின்னால் நிறைய இப்போ வந்து நிறைய நிகழ்ச்சி போட்டுகிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நல்ல நிகழ்ச்சி போடுவாங்க அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பேன்